தொழில்நுட்பம் முன்னேற்றம் இப்போ ரொம்பவே முன்னேறிடுச்சு நான் முன்னாடியெலாம் சென்னை போகணும்னால் ரொம்ப நேரம் நிற்பேன் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ் வரும் அதில் ஏறி உக்கார்ந்து ஏறிட்டு பார்த்தோம்னா ஷீட்டே இல்லாமல் இருக்கும் ரொம்ப கஷ்டமாயிருக்கும் போன டயத்துக்கு வந்து போக முடியாது ஊருக்கு இப்பல்லாம் வந்து ஃபோன் இருக்கிறதுனால ஃபோன்லேயே பஸ் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு நமக்குரிய ஷீட்டை ஏறி உக்கார்ந்துட்டு நம்பாட்டுக்கு போய்விட்டு வர மாதிரி இருக்குது இருந்தாலும் நம்ம புக் பண்ணுற வசதி வந்து இந்த ஃபோன் மூலயமா தான் வந்திருக்கு அதேமாதிரி ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறதாருந்தாலும் நம்ம ஃபோன்லேயே புக் பண்ணிக்கலாம் பஸ் டிக்கெட்டு ஹோட்டல் புக் பண்ணுறது அப்புறம் பேங்கில் யாராவது நம்ம போ நம்ம இங்கேருந்து போய் பேங்கில் ரொம்ப நேரம் கால் கடுக்க நின்று பணத்தை எடுத்து திரும்ப யாருக்காவது பே பண்ணனும்னா அதை பண்றதில்லாம இல்லாமல் யாருக்கு எப்போ வேணும்னாலும் தேவையோ நம்ம கூகுள்பேயில் இல்லை ஃபோன்பே இந்த மாதிரியிலிருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபெர் பண்ணிக்கலாம் ஒருத்தவர்களுக்கு மற்றவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்புறம் நம்ம வந்து முன்னாடியெல்லாம் வந்து வயதானவங்களுக்கு ஸாப்பிங் போவது இந்த மாத்திரை வாங்குவது இதுக்கு எல்லாமே நம்ம இப்போ ஆன்லைன்லேயே புக் பண்ணிகிட்டு வர மாதிரி இருக்குது பேமண்ட்டும் அதில் பண்ணிக்கிறது மாதிரி அப்புறம் எங்கங்கே என்னன்ன நடக்குது அப்படின்ற தகவலையும் இந்த ஃபோன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்றோம் அந்த ஃபோன் மூலயமா நம்ம நிறையவே தெரிஞ்சுக்குறோம் நாட்டு நடப்புகள் என்னென்ன இருக்குது என்ன எங்கங்கே என்னென்ன நடக்குது என்ன படம் ஓடுது என்ன புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லாமே இந்த ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி இதுலெல்லாம் டுவிட் ட்விட்டரு இந்த மாதிரி இதுலெல்லா போட்டு விட்டுடறாங்க அது மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஈஸியாக அப்பைக்கு அப்போ பேசிக்கிறது மாதிரி வாட்ஸ்அப்பும் ஃபோன்லேயே வந்துடுச்சு அதனாலே தொழில்நுட்போம் வந்து ரொம்பவே முன்னேறிடுச்சு